ஹலோ சார் வணக்கம் சார் சார் இது மாரி என் பேர் சஞ்சய் நான் உங்கள் க்ளீனிக்கு ஆஸ்ப்பிட்டலில் தான் வந்து நான் வந்து டையாபெடிக்ஸுக்கு மந்த்லி மந்த்லி செக்அப்புக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன் அதுதான் இப்போ ன் வந்து நான் நேற்று தான் வந்து டெஸ்ட் எடுத்தேன் புதுசாக இந்த மந்த்துக்கு புதுசாக லாஸ்ட்டு செக்அப் போன மந்த் வந்தோம் சார் ஆமாம் மந்த்து மந்த்து மந்த்து வருவேன் அதனால் இந்த மந்த்துக்கு நேற்று தான் டெஸ்ட்டு எடுத்தேன் சரி அப்பாய்ன்மெண்ட்டு போடுகிறதுக்காக ஃபோன் அடித்தேன் உங்களுக்கு இல்லை அந்த இது இல்லை நான் உங்கள் நம்பர் தான் இருந்துச்சு சரின்னு அடித்து உங்கள்கிட்ட கொஞ்சம் டீட்டெய்ல் கேட்கணுன்னு சொல்லிட்டு தான் அடித்தேன் உங்களுக்கு ஆமாம் சார் சரி சார்

சார் சரி சார் சரி சார் நான் டோக்கனை பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து நான் நேரில் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி சில டௌட்டு கேட்கணும் பர்ஸ்னலாக உங்கள்கிட்ட ம் சரி

இல்லை சார் நான் டெஸ்ட்டு வந்து இங்கே வீட்டிலே எடுத்து பார்த்துட்டேன் எப்போதும் அங்கே வந்து தான் எடுப்பேன் சரி அங்கே வந்தால் லேட் ஆகுது கூட்டமாக இருக்குது அங்கே அதனாலே எனக்கு பல இப்போ வேலை வந்து எனக்கு பாதிக்குது சரி இங்கே எடுத்துட்டால் டேரெக்ட்டாக வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டு பார்த்துட்டு போயிடலாம்ல

ஓகே சார் வேறு லேபு நேம் வந்து இங்கே சன் லேப் டெக்னிக் அங்கே எடுத்தேன் அங்கே இல்லை அதில் வந்து பார்க்கும்போது போன மந்த்து வந்து சுகரு இது வந்து நூற்றி இருபத்தி எட்டு இருந்துச்சு இப்போ வந்து நார்மலில் வந்துட்டு நீங்கள் கொடுத்த மாத்திர முழுங்குனதுனால அதனால் வந்து அதே மத்திரையே கன்ட்டின்யூவ் பண்ணிக்கலாமா இல்லை திரும்ப வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டு வேறு மாத்திர வந்து மாற்றி எடுத்துக்கணுமா ம் ம் ஆ

ஆ ஆமாம் ஆமாம் சார் உங்கள்கிட்ட தான் கன்ட்டின்யூவ்வாக பண்ணிகிட்ருக்கேன்

ஓகே சார் சரி சார் அது ஏன்னால் எனக்கு வந்து ட்ரா ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்ரு ஒரு ஹாஸ்ப்பிட்டலுக்கும் எனக்கும் ட்ராவல்லு ஏன்னால் என் நான் வேலைக்கு போயிடுறேன் அதனால் வந்து சொல்லிட்டு தான் சரி ரிப்போர்ட்டை சொல்லி கேட்பமேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் சரி

ஓகே சார் ஓகே சார் உங்களுக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பு பண்ணவா மெய்ல் பண்ணவா ப்ரிக்ஷினிப்ஷன் நீங்கள் எழுதி கொடுத்திங்க தெரியுமா மாத்திர அது நான் வந்து எதில் வாட்ஸ்அப்பில் பண்ண அப்படிங்களா சரி ஓகே சார் சரி சார் சரி சார் ஓகே சார் அதனால் தான் சார் சரி வீக் எண்டு சப்போஸ் நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு நினைக்கிறேன் நேரிலே வந்து உங்களை பார்த்தட்றேன் சார் அப்படிங்களா ஓகே சார் ஓகே ஃப்ரீ அப்போ நீங்கள் சன்டே ஃப்ரீயாக தானே இருப்பீங்க எப்போது பண்ணணுமா இல்லை டைமிங் இருக்கா அதுக்கு

ஆஹான் ம் ஏன்னால் உங்களையும் தொந்தரவு பண்ண கூடாதில்ல அதுக்கு கேட்டுக்கணும் அதுக்கு தான் சார் கேட்டேன் ஓ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் நன்றி சார் ஓகே